எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து கொடிவேரி டேமு பண்ணாரியம்மன் கோயில் பாரியூர் அம்மன் கோயில் பவானிசாகரு டேமு புலிகள் சரணாலயம் இந்தமாதிரி நிறைய சுற்றுலாதலங்கள் அந்தமாதிரி ப்ளேஸுகள்லாம் நிறையவே இருக்குது அங்கெல்லாம் போனால் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும் சுற்றுலா வந்தது இப்போ கொடிவேரி டேம்லாம் பார்த்தம்னா வந்துட்டு அருவி வீழ்ச்சி வந்துட்டு இருக்கும் நம்ம வந்து அங்கே பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் நம்ம குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் அங்கே வந்துட்டு அங்கே டேம்லயே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எடு மீன் பிடிச்சி மீன் விற்பாங்க ஏன்னா நம்ம மீன் வாங்கிட்டு போய் வீட்டுக்கும் செஞ்சு சாப்புடலாம் அதுவும் நல்லா இருக்கும் அங்கேயே வந்து கடைகள்ல வந்துட்டு மீன் பொரிப்பாங்கள் மீன் குழம்போட சாப்பாடெல்லாம் போடுவாங்கள் அந்த எனக்கு கொடிவேரி அப்படின்னா அந்த மீன் குழம்பு சாப்பாடு மீன் பொரியல் அது தான் வந்துட்டு ஞாபகம் வரும் அதனால் எனக்கு கொடிவேரி வந்து ரொம்பவும் பிடிக்கும் அப்புறம் பவானிசாகர்லாம் போனம்னால் இந்தமாதிரி நிறையா அதே அதேமாதிரி தான் டேம் இருக்கும் அஞ்சு கண் வந்தமாதிரி டேம் இருக்கும் அது வந்து சுற்றுலாதலத்தில் ரொம்பவுமே பெஸ்ட்டான இதுன்னு சொல்லிருக்காங்கள் அப்புறம் பண்ணாரியம்மன் கோயில் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில் எப்பவுமே நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கடி போய்ட்டே இருப்போம் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் அதனால் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போனம்னால் நம்ம ஏதாவது நினைவு பொருளாக வாங்கிட்டு வந் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம் எப்பவுமே போனம்னால் அங்கே வந்துட்டு சிப்பி வந்து ஃபேமஸ்னு சொல்லுவாங்கள் அதனால் நாங்க வந்துட்டு எப்பவுமே சிப்பி வந்து வாங்கிட்டு வந்து சிப்பி பார்த்தம்னா அப்படின்னாலே எனக்கு பண்ணாரியம்மன் கோயில் தான் ஞாபகம் வரும் இது தான்